ஹலோ தம்பி சரவணா ஏப்பா என்ன சாப்பாடு எதாவது இருக்கா சாமி என்ன சாப்பாடுருக்கு வெள்ளை சாப்பாடு குழம்பு ரசம் அப்புறோம் பொரியல் கூட்டு பொரியல் அப்பளம் அவ்வளோதானா சரி அதில் ஒரு நாலு சாப்பாடு வேணும் அப்புறோம் இன்னொன்று தக்காளி சாப்பாடு அதில் ஒரு நாலு சாப்பாடு வேணும் அதுக்கென்னது இது ஊறுகாய் தர்றீங்களா ஊறுகாயா சரி இதுக்கு கூட்டு பொரியல் அப்பளம் அதோடைய சேத்து வந்துடுமா வேற என்ன சிக்கன் மட்டனு எதாவது கிடைக்குமா சிக்கன் கிரேவியா சரி சரி அதில் ஒரு நாலு சிக்கன் கிரேவி நாலு அனுபிச்சு விட்ருங்க சரியா நீங்கள் எவ்வளோ பில் ஆயிச்சுனு சொல்லிருங்க நாங்கள் போனில் வேணுணா அனுப்புறேன் இல்லைனா பையன் கிட்ட டெலிவரி பையன் கொண்டு வர பையன் கிட்ட நாங்க கொடுத்துவுட்றோம் இங்கே வந்து நம்ம சிவாஜி மளிகை கடைனு புளியமரத்தடில அது பக்கத்தில் தான் நம்ம வீடு அங்கே கேட்டால் மளிகை கடை குணசேகரன் வீடுனு கேட்டால் பக்கத்தில் சொல்லுவாங்க சரிங்க சாமி பார்த்து நீங்கள் எவ்வளவு என்னனு பில்லு போட்டு கொடுத்துடுங்கோ சரியா ஆ சரிப்பா மறக்காமல் கொடுத்துட்ருங்க சீக்கரமாக ரொம்ப லேட் பண்ணாதிங்க ஏன்னா ரொம்ப நேராமாயிடும் சாப்பாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் பசியோடு இருப்பாங்கோ நாலு அஞ்சாரு பேர் இருக்காங்க பில்லு வந்து எவ்வளவு ஆயிச்சுன்னு சொல்லுங்கோ சாப்பாடு எத்தனை மணிக்கு வரும் ஒரு ஒன்றைகுள்ள வந்துடுமா சரியா ஆ சரி பார்த்து சீக்கிரம் அனுமிச்சு விட்ருப்பா சரியா ஆ